ஹலோ ஆ சொல்லுங்கப்பா ஆ ஆமாம் ஆ இல்லைப்பா இதில் தேர்ட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இன்னும் டொண்ட்டி பேலன்ஸ் இருக்குது ஆ முடிச்சுடலாம் ஆ ஓகே நீங்கள் ஆன்வல் டேக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடி நாங்கள் கரெட்டாக உங்கள்கிட்ட வந்து கொடுத்தட்றோம் ஃபிஃப்ட்டின் தௌசண்ட் வரும் ஆ ஓகேப்பா நீங்கள் கொடுத்துடுங்க ஆ சரி